ஸோ இப்போ வரலாற்றில் வந்து சமூக சேவையர்களால் ஒழிக்கப்பட்ட நடைமுறைகள்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று வந்து பெண்கல்வி ஆரம்பக்காலத்தில் வந்து பெண்கல்வியை ரொம்பவே வந்து அவங்க வந்து ஒழிச்சாங்க ஆனால் இப்போதைக்கு பரவாயில்லை ரெண்டாவது இனவெறி பெண் சிசுக்கொலை இது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த சடங்குகள் எல்லாமே வந்து சமூக சேவையர்களால ஒழிக்கப்பட்டது எனக்கு எனக்கு என்னோடய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் ஒரு விதிவிளக்குதான் சில குழுக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் சடங்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சாதியடிப்படையினால் பாகுபாடுங்கிறது வந்து சில குழுக்களுக்கு ரொம்பவே ஒரு விதமான ஒரு இதாக அவங்க அப்படி நினக்கிறாங்க அதுக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போது சாதிநடைமுறைகள்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறையாவே இருக்குது அது எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் இல்லையா இல்லை பல சமூகத்துக்கு தேவயில்ல